ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே அந்த பாடல் பார்த்தனா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் ஏன் கேட்டிங்கனா இதில் பார்த்திங்கனா ஒரு நம்பிக்கை தூண்டக்கூடிய ஒரு பாடல் முற்றிலும் பார்த்திங்கன்னா இந்த பாடல்ல மாற்றுத்திறனாளிகள் அதிக நபர்கள் சேர்ந்து இந்த பாடல்ல பாடிருப்பாங்க எனக்கு உண்மையாலுமே அது போல ஒரு குறைபாடோட இருக்கிறவர்களுக்கு இந்த பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய உந்துவேகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது ஆகவே இந்த பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப புடிக்கும் இதை நான் சமீபத்தில் டிவியில நான் கேட்டேன் அது ரொம்ப ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பாடல்